என் நண்பன் வீட்டில் சில செய்வாங்க அப்படி சிலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது அது மிகப்பெரிய கஷ்டமான வேலை அந்த ஒரு கல்லை எடுத்தாங்கன்னால் அது அந்த கல்லை பக் பக்குவமான கல்லா இருக்கணும் அந்த கல்லை வந்து பதப்படுத்தி அதை அதை பூஜை போட்டு ஒரு சாமி செலை செய்யணும் அப்படின்னா அந்த கல்லுக்கு என்னென்ன பூஜை செய்யணுமோ அந்த பூஜையெல்லாம் செஞ்சுதான் அந்த சிலையை செய்ய ஆரமிப்பாங்க அப்போ அந்த சிலையில் வந்து சாதாரணமாக செஞ்சு முடிக்க முடியாது அது பல நாள் ஆகும் ஒரு சிலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு பல நாள் அவங்க எடுத்துக்குவாங்க விநாயகர் சிலை கோயிகளுக்கு இந்தமாதிரி சிலைகளெலாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்போ அந்த சிலைகள் வந்து செய்யும்போது ரொம்ப நாள் ஆகும் ஒரு சிலையை செஞ்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப நுணுக்கமாக அந்த வேலையை செய்யணும் எல்லாத்தினாலையும் அந்த சிலையை வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சுர முடியாது ரொம்ப நுணுக்கமான வேலை அது அதை அவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி என் நண்பனுக்கு எப்படி அந்த தொழில் கரெக்டாக வந்ததுன்னு பார்த்தின்னா அவங்களோடைய பெற்றோர் மூலயமாதான் அவிங்க அப்பா அவங்க அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து அந்த பரம்பரையில் வந்து சிலை செஞ்சுட்டே இருந்தங்காட்டிக்கும் ஆட்டுங்கல் இந்தமாதிரி சிலைகள் செய்வாங்க கோயில் சிலைகள் இந்தமாதிரி செய்யும்போது அவனுக்கும் அது ரத்தத்திலையே இருந்திருக்கும் போல அவனும் சிலைகள் செய்யுறதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் சின்ன வயசில் என் கூடதான் படித்தான் அவன் நல்லா படிச்சு பெரியாளாக ஆனான் கடைசியில் பார்த்தா அவனும் சிலை செய்கிற தொழிலுக்கே போயிட்டான் சிலை செய்கிறதுல அவனுக்கு ஆர்வம் அதிகம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் அந்த பார்வை அந்த பெண்கள் பெண் சிலை செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய சாமி சிலை செய்யும்போது அழகாக அந்த உருவத்தை ந ஒரு தெளிவான உருவத்தை வடிப்பான் அவன் அவன் சின்ன வயசிலருந்தே அதை அப்படியே அவன் பார்த்து பார்த்து வளர்ந்தங்காட்டிக்கு என்னமோ அவன் ஊக்கம் அதிகமாக அதில் அவன் அதுக்கு இன்றைக்கு தொழிலாக போயிருச்சு அவன் நிறைய சவால்களையும் சந்திச்சுருக்குறான் ஏனால் சிலை செஞ்சதுக்கப்புறமா அதை மாற்ற முடியாது இல்லையா நம்ம எழுது எழுது கோலில் ஏதாவது எழுதுனோம் அப்படின்னா அழிச்சிர்றோம் அழிச்சிட்டு வேறு எழுதுகிறோம் தப்பா போச்சு அப்படின்னா அழிச்சிட்டு நம்ம வேறு எழுதுகிறோம் ஆனால் சிலைகளை வந்து செஞ்சதுக்கப்புறம் என்ன அழிச்சிட்டு மாற்ற முடியுமா அப்படி ஒரு முடிவு கிடையாது அதுக்கு அப்போ சிலைகலை செஞ்சுட்டோம் அப்படின்னா உளி பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த முடியாது அதனாலே ரொம்ப பக்குவமாக பொறுமையாக அதுக்கு மிகப்பெரிய பொறுமை தேவை அந்த வேலையை செய்யுறதுக்கு வந்து மிகவும் பொறுமை தேவை அவன் ரொம்ப நேர்த்தியாக வந்து இந்தமாதிரி வேலைகளை அவன் செயகிறான் சிலைகள் நிறையா சிலைகள் செஞ்சுருக்கான் சின்ன சின்ன கடவுள் சிலைகள்லிருந்து பெரிய பெரிய கடவுள் சிலைகள் வரைக்கும் அவன் செய்வான் அந்த புருவம் அந்த கண்ணுடைய முக பாவனைதான் ரொம்ப முக்கியம் ஒரு சிலை செய்யுறக்கு அது சவாலே என்னென்னால் முக பாவனை அந்த கடவுள்ன்னுடைய முக பாவனை ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த சிலையினுடைய உருவமே மாறிப்போயிடும் அவன் மிகத் தெளிவாக வந்து அந்த சிலை செய்கிறதுல இன்றைக்கி பெரிய ஆளாக விளங்கிட்ருக்கான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகதான் இருக்குது